சமையல் சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைக்கும்போது நாங்கள் வந்து கூட்டுக் குடும்பமாதா இருக்கோம் கூட்டுக் குடும்பம்ங்கும்போது எங்கள் சின்ன அத்தான் தம்பி பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி நாங்கள் எங்கள் சித்தி எல்லோரும் சேர்ந்து சமைப்போம் சமைக்கும்போது எதாச்சும் பேசிட்டே சமைப்போம் நிறையா விஷயம் வந்து எது சமைக்க தெரியாது எனக்கு சமைக்க நிறையவே தெரியாதுன்னா அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்குவோம் சமைக்கும்போது நல்லா வந்து காமெடி பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டுதான் சமைப்பாங்க நிறையா டிஷ்ஷு இது சாதம் பருப்பு ரசம் கூட்டு பொரியல் இதெல்லாம் செய்யும்போது நிறையா நேரம் பிடிக்கும் ஆனால் பேசிட்டே குடும்பத்தோடு நீ ஒன்று வெங்காயம் உரிக்கிறது ஒருத்தர் பூண்டு உரிக்கிறது ஒருத்தர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிவிட்டு சமைச்சிட்டே வரும்போது எப்படி டைம் போகுன்னே தெரியாது ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு வந்து தெரியாதது நிறையா விஷயம் கற்றுக்க கற்றுக்கலாம் தாராளமாக கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் சமைக்கும்போது வந்து ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இல்லாமல் இருந்திச்சுன்னா அப்படின்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அதாவது உப்பு அதிகம் ஆகிடிச்சின்னா தக்காளி கட் பண்ணி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க சாப்பிடவே முடியாது சாதத்தில் வந்து ரொம்ப சாதம் கொழைஞ்சிடிச்சி அப்படின்னா அதுக்கு வந்து தயிர் சாதம் மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறையா பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து என்ன எப்படி என்ன ஒரு தவறு நடந்தாலும் சமைக்கும்போது அது எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க விட்டுடுவாங்க ஒரு எப்படி சொல்கிறது சமைக்கும்போது ஒரு உப்பு அதிகம் ஆகிடிச்சின்னா அதில் வந்து கவலப்படாதே அப்படின்னு சொல்லிவிட்டு தயிர் ஊற்றிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா கற்றுக்குடுப்பாங்க அதே மாதிரி சமைக்கும்போது நல்லா ருசியாக சமைக்கிற மாதிரி தருவாங்க எங்களுக்கு வந்து நிறையா சமைக்கிற பொருட்கள் வந்து கத்துக்கணுன்னு ஆசையாக இருக்கும் அவங்கக்கிட்ட போகும்போது அவங்க சொல்லித்தரும்போது நல்லா சமைக்கிறது பதம் அதெல்லாம் நல்லா கற்றுக்க முடியும் எங்களால டயம் எப்படி போகுதுன்னு தெரியாது ஆனால் நிறையா வந்து சமைச்சி முடித்திடுவாங்க ஒன்னாக உக்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும்